மிஷினுன்னு துணி துவைச்சாக்கா நம்ம கையில் துவைச்சா ஒரு வருஷம் வரும் மிஷினில் துவைச்சா ஆறு மாதம் கூட வர மாட்டேங்குது காரணம் என்னா அது போட்டு கசக்கி புழிஞ்சு இழுத்து நம்ம கையில் துவைக்கிற மாதிரி வர மாட்டேங்குது கரெண்ட்டு பில்லு அதிகமாக இழுக்குது தண்ணி டேங்க்லிருந்து மலான்னு இழுத்து எரிச்சுருது போட்டு சௌண்டு கரா முரா கரா முரானு ஓடுது அதனால பெரிய சிரமம் அதனால மிஷினில் போட்டு துவைக்கிறதே விட்டுட்டோம்